கல்பனா சாவ்லா சுனிதா வில்லியம்ஸ் ராகேஷ் ஷர்மா இவங்க வந்து இந்தியாவுக்காக பெருமை சேர்த்தவங்க கல்பனா சாவ்லான்னு எடுத்துட்டாக்கா அவங்க வந்து விண்வெளிக்கு போன முதல் பெண்மணி ஆவாங்க சாதாரண பள்ளிக்கூடத்தில்தான் படித்தாங்க நாற்பத்தோரு வயசில் விண்வெளிக்கு பயணம் செஞ்சு நட்சத்திரமாக திகழ்ந்தாங்க இப்போது வரைக்கும் அவர் ஒரு முன்னுதாரணமாக தான் திகழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க இதுவரையிலும் இந்தியாவுக்காக நிறைய பெருமைகளை சேர்த்தாங்க